எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சைனஸிஸ் ப்ராப்ளம் இருக்கு அதில் வந்து ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம்மு அது அடிக்கடி வரும் இந்த டஸ்ட் அலர்ஜியில வந்துச்சுனா வரும் ரொம்ப சளி பிடிச்சிரும் அ மூச்சு கஷ்டமும் ஆகும் அம்மாவுக்கு அந்த டைம்மில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கறவங்க பார்த்து பாட்டிங்க அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வெத்தலை கஞ்சி வச்சு கொடுக்கணுட்டு அது தயாரிப்பு முறையை பார்த்தீங்கன்னா வெத்தலை காம்பெல்லாம் கிள்ளிவிட்டு நல்லா வே நல்லா சுடு தண்ணில வேக வச்சிட்டு அதுக்கூடையும் கற்ப்பூரவள்ளி இலைல் கொடுப்பாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதையும் போட்டு நல்லா கொதிக்க வெஷ்ட்டு குறுமிளக போட்டு நல்லா நெய் நீர் ஆதாரமாக கொடுக்கணும் அம்மாவுக்கு சூ சூடாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீலாகும் மூச்சு கஷ்டமும் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோட ஓ ஒரமுறையிலேந்து என் மாமா பையன் வந்துஇருந்தான் வந்துஇருந்த போது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு ரொம்ப டயர்டாக டயர்டாயிவிட்டு தூங்கிகிட்டே இருந்தான் அவனுக்கு வந்து நல்லா ஆக்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோ ஃபுட் செஞ்சு கொடுக்குனா ரசம் சாப்பாடு அவனுக்கு பிடிக்குன்னா சரின்னு அதுவே செஞ்சுக் கொடுத்தேன் நல்லா பினஞ்சி ஈஸியாக முழுங்குற மாதிரி நல்லா பினஞ்சி கொடுத்தேன் சாப்பிட்டான் அப்புறம் பெப்பரை போட்டு ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் அது கொஞ்சம் நல்லா இந்துச்சின் சொன்னா அப்புறம் பால் கொடுக்க வேணா சொல்லிட்டாங்க டாக்டரு பால் கொடுக்க வேணா சொன்னனால பிரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் அது நல்லா சாப்பிட்டான் அப்புறம் ஓ ரெண்டு நாள்லையே மாத்திரை அதெல்லாம் போட்டு நல்லா சரியாயிவிட்டான் நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்தான்